அண்ணா வணக்கங்கண்ணா அண்ணா வர ஞாயித்துக்கிழம குன்னூரில் ஒரு விசேஷங்கண்ணா வண்டி பார்த்திங்கனா ஒரு பதினெட்டு சீட் வண்டி ஒன்று தேவப்படுதுங்கண்ணா ஒரு இருபது பேர் கொழந்தைங்களோட சேர்த்து போக வேண்டி இருக்குங்க குன்னூர் பார்த்திங்கனா காலையில் ஒரு ஆறு மணிக்கு பார்த்திங்கனா பல்லடத்தில் நம்ம வண்டி எடுக்கிற மாதிரி வரணுங்க அங்கே ஒரு பத்து மணிக்கு விசேஷங்கண்ணா முடித்துட்டு சாயந்தரம் ஒரு நாலு மணிக்கு நம்ம ரிட்டர்ன் ஆகிக்கலாங்க இப்போ பார்த்திங்கனா உங்களுக்கு இங்கே அந்த நேரத்தில் பார்த்திங்கனா அங்கேருந்து எதாச்சும் யாராச்சும் சுற்றி பார்க்கறக்கு போகிறதுனாலும் கொஞ்சம் பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு ஊட்டி வரைக்கும் கூட போயிட்டு வந்துருங்கண்ணா அதுக்கான சார்ஜு எவ்வளவோ அது நம்ம பண்ணிக்கலாங்க நீங்கள் பெ ட்ரைவர் பேட்டா எவ்வளவோ அது என்ன வரும்னு சொல்லிட்டிங்கனா அதையும் பண்ணிக்கலாங்கண்ணா வண்டி பார்த்திங்கனா காலையில் ஒரு ஆறு மணிக்குலாம் வந்துடுங்கண்ணா வந்திங்கனாத்தான் கொஞ்சம் நேரத்தில் அங்கே போயிட்டு அந்த ஃபங்க்ஷனை அட்டென் பண்ண முடியுங்க முடித்துட்டு இடையில அவங்க சாப்பிட்டு இருக்கிறவங்களாம் சாப்பிட்டுருப்பாங்க நம்ம வந்து எதாச்சும் சுற்றிப் பார்க்குறதுனா பக்கத்தில் எதாச்சும் பார்க்கு ஊட்டி கார்டென் கோத்தகிரி இப்படி ஒரு ரவுண்ட் போனாங்கன்னால் அவங்களை அப்படியே கூட்டிக்கிங்க போயிட்டு ஒரு நாலு மணிக்கு டான்னு இங்கே வந்துட்டிங்கனால் அங்கேருந்து ஒரு குன்னூர்லேருந்து பார்த்திங்கனா நம்ம ரிட்டர்ன் வந்து ஒரு ஏழு மணிக்குலாம் நம்ம பல்லடம் வர மாதிரி பார்த்துக்கலாங்க வண்டி ரேட்டு எவ்வளோ ஆகும் என்ன அப்படிங்கறது வந்து நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் போட்டுவிட்ருங்கண்ணா நம்ம பார்த்துக்கலாங்கண்ணா நம்ம போய்ட்டு வந்தேங்கண்ணா எப்படிங்கண்ணா ரேட்டு சொல்லுங்கண்ணா பார்த்துக்கலாங்க எவ்வளோ பண்றமோ அது பார்த்துக்கலாங்க உங்கள் உங்கள் ரேட்டு வந்து எனக்கு வாட்ஸ்அப் போட்டுவிட்ருங்க சரிங்கண்ணா பார்த்துக்கலாங்கண்ணா ஒரு பதின இருபது பேத்துக்குள்ள இருக்குங்கண்ணா சரிங்கண்ணா பண்ணிக்கலாம் அப்போது வந்துடுங்க ஞாயித்துக்கெழம காலையில் ஒரு ஆறு மணிக்கு வந்துடுங்கண்ணா அட்வான்ஸு நான் உங்களுக்கு ஜீபே பண்ணிடுறேங்கண்ணா ஓகேங்க ஓகேங்கண்ணா ஓகே